ஹலோ ஹலோ ஆ சொல்லுங்கள்ண்ண எந்த எங்கே இருக்கிற மீனாட்சி ஓகேங்க எங்கேர்ந்து போகணும் சரிங்க ஓகேங்க இப்போ நான் உங்களை வந்து அழைச்சிட்டு வந்து கொல்லுமாங்குடிலேர்ந்து பூந்தோட்டம் வரைக்கும் போகணுன்னா நான் வந்து உங்களை விட்டுட்டு வரனுமா இல்லை அங்கையே நான் வெயிட் பண்ணி திருப்பி அழைச்சிட்டு வரனுமா சரிங்க நான் வந்து நான் வெயிட் பண்ணுறேன் எனக்கு வெயிட்டிங் சார்ஜ் மட்டும் எனக்கு நூறுரூவா எக்ஸ்ட்ரா கொடுத்துடுங்க ஓகே உங்களை வந்து அப் அண்ட் டவுன் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் நானூறுரூவா கொல்லுமாங்குடிலேர்ந்து பூந்தோட்டம் வரைக்கும் போயிவிட்டு வரதுக்கு வெயிட்டிங் சார்ஜ் நூறுரூபா மொத்தமாக சேர்த்து வந்து ஐநூறுரூவா பே பண் கொடுத்துடுங்க ஓகேவா எனக்கு வந்து அட்ரஸ்ஸை மட்டும் எனக்கு என்னோட நம்பர் இப்போ கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்கல்ல அந்த நம்பருக்கு எனக்கு அட்ரஸ்ஸை மட்டும் அனுப்பிவிட்டுருங்க நான் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன் இன்னும் எவ்வளோ நேரம்கழிச்சி நான் வரணும் இப்பையே உடனே வரவா இல்லை ஒரு அரை மண்நேரம் கழிச்சு வரலாமா இல்லை எத்தனை மணிக்கு வரணும் சரி ஓகே பத்து நிமிஷம் கழிச்சு நான் வரேன் உங்களுடைய அந்த அட்ரஸ்ஸை மட்டும் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணீங்கன்னா நான் அதை பார்த்துட்டு நான் வந்துடுறேன் ஆ தேங்க்ஸுங்க ம்